வேலைனு எடுத்துகிட்டோம்னால் நம்ம மாநிலத்தில் வந்து ரொம்பவே இளைஞர்கள் திண்டாடுறாங்கள் வேலையில்லா திண்டாட்டங்கிறது நம்ம மாநிலத்தில் அதிகமாக இருக்குது அதனால வேலை அப்படின்னு பார்த்தோம்னா அதர் மாநிலத்தில் வரவங்களுக்கு வாய்ப்புகளை கம்மியாகவும் நம்ம மாநிலத்தில் உள்ள இளைஞர்களுக்கு முதல் இடத்தையும் கொடுக்க வேண்டும் இதுவே முதல் காரணம் அதுமட்டும் இல்லாமல் வேலையோட விழிப்புணர்வுகளை கல்லூரிகள் பருவத்திலேயே இளைஞர்களுக்கு ஏற்படுத்தனும் துறைகள் பல இருக்குது அது தெரியாமலே இளைஞர்கள் வேலையில்லாமல் திண்டாடுகிறார்கள் எடுத்துக்காட்டாக இப்போது நேவி ஆர்மீ ஏர்போர்ஸ் இரயில்வே அறநிலை துறை அந்தமேரி துறைகள் எல்லாம் பல துறைகள் இருக்குது அந்தமேரி துறைகள் எல்லாம் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும் அதுமட்டும் இல்லாமல் இந்த மாணவர்கள் என்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயன்ஸ்ஸு அந்தமாரி ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் ஏதோ ஒன்று படிச்சிட்டு இருக்கிறது வேலையில்லா திண்டாட்டத்திற்கு முக்கிய காரணமாக அமைகிறது அதனால் மா மாணவர்கள் கல்லூரி பருவத்திலயே அனைத்து துறையையும் பற்றி அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அது அரசோட முக்கிய நோக்கமாக இருக்கணும் அப்படி ஆனாலே ஒழிய இளைஞர்கள் வேலையில்லா திண்டாட்டங்குறது குறையும்